ஃபேஸ்புக்கில் என்னுடைய புகைப்படங்களை பதிவிட்டிருக்கேன் அடுத்து டிவிட்டரில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் புகைப்படங்கள்லாம் போட்டுகிட்டுதான் இருக்கேன் எதுக்காகன்னா ஒன்று நம்ம நம்ம புரொஃபைல் வந்து நமக்குதான் சொந்தம் நம்ம புரொஃபைலை வேற யாரும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய ஃபோட்டோஸை அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து சந்திரசேகர் இப்போ என் பேர் என்னுடைய புரொஃபைல்னா அது நான்தான் அப்படின்றது மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்னுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஃபோட்டோஸை வந்து சோசியல் மீடியாவில் அதாவது சமூக ஊடகங்களில் வந்து வெளியிடுகிறேன்